ஆமாம்ங்க சரிம்மா சரிம்மா நம்ம கடையில் பார்த்தோனா இப்போது டல் சீசனில் கொஞ்சம் மாங்காயெலாம் இருக்குது இது மல்கோவா இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது நாட்டு மாங்காயும் இருக்குது திராட்சை பார்த்திங்கனா பன்னீர் திராட்சையும் இருக்குது கருப்பு திராட்சையும் இருக்குது சப்போட்டா ரெகுலராக கிடைக்குமா நா நாட்டு சப்போட்டாவும் கிடைக்கும் ஹைபிர்ட் சப்போட்டாவும் கிடைக்கும் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எப்பவுமே வச்சுருப்போம் ஆ சாத்துக்குடியும் இருக்குதுமா அதெல்லாம் இப்போது நம்ம நம்ம இதுகிட்டே அதெல்லாம் இல்லைம்மா கிவி ப்ரூட் வேணால் சொன்னீங்கனால் ஆர்ட்ரு பண்ணி வரச் சொல்லலாம் கொண்டாற வைக்கலாம் சரிம்மா ஆ சரிம்மா உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமெனு முதலிலே சொல்லிட்டீங்கனா அதுக்குத் தகுந்த மாதிரி அது வாங்கிக் கொடுங்க நம்ம ஏரியாவில் என்னென்ன போகுது அதுதானே வாங்கி வைக்க முடியும் ஆப்பிள் பார்த்தீனாம்மா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதியாகிற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆப்பிளெலாம் பார்த்திங்கனா கிலோ நூற்றி எண்பது ரூபா வரும் நம்ம கேஷ்மீர் ஆப்பிள் நூற்றம்பது வருது அதிலே கொஞ்சம் சைஸ் சின்னதெலாம் பார்த்திங்கனா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாயிக்கு கொடுக்கலாம் சரிம்மா சாத்துக்குடி அறுபது ரூபாம்மா கிலோ ஆ ஆமாம்மா அது இப்போது சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விலை மாறுபடும் அது நீங்கள் எத்தனை கிலோ வேணுமெனு சொன்னீங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்ட்ரு கொடுப்பேன் ஆர்ட்ரு எடுக்கும்போது பார்த்து சொல்லிக்கலாம் ம் கொடுக்கலாமா ஆனால் நீங்கள் முதலிலே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணால்தான் பண்ண முடியும் இல்லைம்மா இப்போது அன்சீசனு நாமளே ஒட்டு மொத்தமாக வாங்கிறதுனால தான் ஓரளவுக்கு இந்தளவுக்கு கொடுக்க முடியுது நீங்கள் ரெகுலராக எடுக்கிறாப்புல இருந்தால் கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா குறைச்சிக்கலாம் ம் ஒரு பத்து ரூபா குறைச்சுக்கலாமா அது நீங்கள் ஹோல் சேல் மாதிரி வாங்கிறீங்க கடைக்கு ஒரு சொன்ன மாதிரி அவ்வாறு கிலோ எடுக்கிற அப்படினா மேடம் ஒரு பத்து ரூபா குறைச்சுக் கொடுக்கலாம் இதிலயும் பெரிய லாபமெலாம் ஒன்றும் இல்லை சரி வேறு என்னம்மா வேணும் நம்ம கடையில் இருந்து எப்பவுமே டோர் டெலிவரி கொடுத்துருவோம் பையன் இருக்கிறாப்படி பன்னெண்டு கிலோ மீட்டர் வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஆர்ட்ரு கொடுத்தீங்கனா டோர் டெலிவரி கொடுத்துருவோம் அதுக்கு மேலே தூரமாக போகிறாப்படி இருந்ததுனா அப்போ நீங்கள்தான் வந்து பண்ணிக்கணும் ஆ சரிம்மா ஒவ்வொன்றியுமே அவ்வாறு கிலோ சொன்னப்போ ஆ முதலில் ஆறு கிலோ கேட்டிக அதுக்குத்தான் பத்து ரூபா குறைச்சேன் நான் இப்போ மறுபடியும் மூணுனால் அப்புறம் ஆறு அது ஆறு கிலோ வேணுமா அது வேணால் விலை அது டிரான்ஸ்போர்ட்டில் தனியாக ஆறு கிலோ வாங்கிறபோது பஸ்காரங்களுக்கு தனியாக கொடுத்துதான் கொண்டாரோணும் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜ் வரும் உங்களுக் உங்களுக்கு வேணால் ஸ்பெஷலாக வேணால் அன்னனிக்கி அன்னனிக்கி ஃப்ரஷ்ஷாக வர்றதாம்மா நான் மண்டியிலருந்து டேரெட்டாக எடுக்கிறதுதான் அதனால அந்த டேமேஜ் அதெலாம் கழிச்சு கொஞ்சம் பழைசானாலும் உடனே நம்மளே ஜூஸ் கடை இருக்குது அங்கே அனுப்பிச்சிருவோம் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் கடையில் இருக்குது ஏன்னால் இங்கே பழசு வச்சு நான் உங்களுக்கு கொடுத்து அது நீங்கள் ரெண்டு நாள் வச்சுருந்தீங்கனா பேர் கெட்டுப் போயிடும்முள்ளோ

நீங்கள் எத்தனை மணிக்கு வேணுமென்னு சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு உங்கள் கடைக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம் ஆறு மணிக்கு கதவை தட்டுவோமா நீங்கள் சொன்னால் அதெல்லாம் ரெகுலராக வர்ற வண்டி இருக்குது கொண்டாந்து இறக்கிருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் வியாபாரத்துக்கு காலையில் நேரத்தில் வந்தால்தானே கிடைக்கும் கரெட்டாக இருக்கும் அதனால எத்தனை மணிக்கு சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு கொண்டாந்து இறக்கிடுவோம் இல்லை முந்தின நாள் சாயந்திரமே வேணுனாலுமே எங்களுக்கு இறங்கிறபோது அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம் சரிம்மா பணம் மட்டும் அப்போ அப்போ கொடுத்துருரோணும் ஏன்னால் கடன் இல்லை ஏன்னால் நாமே இதே வந்து ரொம்ப கம்மியான லாபத்துக்குத்தான் கொடுக்குறோம் அதனால அது எப்பவுமே ரெகுலராக என்ன ஆர்ட்ரு போடுறீங்களோ நான் அந்த ரேட்டை சொல்லிடுவேன் இதே நம்பர்தாம்மா ஜீபே நம்மளுது ஜீபே ஆமாம் ஆமாம் இல்லை அங்கே இறக்கிறபோது பழத்தை பார்த்துட்டு நீங்கள் டிரைவர் கையில் கொடுத்தாலும் சரி

அது அப்போ சூழ்நிலை என்னவோ மார்கெட் இறங்குச்சுனா இறக்குறோம் இப்போ தக்காளி பார்த்திகனா அன்னிக்கி பார்த்திகனா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எடுத்துக் கொட்டினோம் இன்னிக்கி தாளிக்கிறதுக்கு தக்காளி இல்லை தாளிக்கு தங்கம் இல்லைம்பாங்க தாளிக்கிறது தக்காளி இல்லை அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்துலெலாம் அப்படிதாம்மா சீசனுக்கு பார்த்திங்கனா இப்போ பங்கனப்பள்ளியெலாம் இன்னிக்கு இரநூத்தம்பது ரூபா மல்கோவா இரநூறு ரூபா அன்னிக்கி நூறு ரூபாயிக்கி கிடைச்சிது சீசன் முடிஞ்சுது அதெலாம் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது என்னென்ன விலை விற்கிதோ அதுக்குத் தகுந்த மாதிரி உனக்கு நாங்கள் அனுசரிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கனால் சரி

ம் அதெலாம் நேரத்திலே டான்னு வந்திரும்மா நான் கொ அது வண்டி வந்து நீங்கள் வந்தவுடனே காக்க வைக்காமல் தாட்டி விட்டிங்கனா சரி வண்டி வந்து நின்றிட்டு நீங்கள் லேட் பண்ணிவிட்டு இருந்தீங்கனால் அப்புறம் அடுத்த கடைக்கு அவங்க கொண்டு போய் கொடுக்கோணும்ல ஆமாம் காத்தால வர்ற போதே நாங்கள் ஃபோன் பண்ணிடுவோம் டிரைவர் பையன் ஃபோன் பண்ணிடுவான் நீங்கள் கடைக்கிட்டே கரெட்டாக நின்று சரி வண்டி வந்து நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனு சொல்லிட்டு இருந்தீங்கனால் அப்புறம் அடுத்த கடைக்கு போவது லேட்டாகி போயிடும் ஆ சரிம்மா

ஆ தெளிவாக பண்ணிடுமா இதே நம்பர்தான் ஃபோன் நம்பர் ஜீபே இதுக்கு நீங்கள் கிவிக்கு வேணால் முதல்லே அட்வான்ஸ் கொடுத்துருறோணும் நான் என்ன ஏதுன்னு ரேட்டு கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை அது அந்த பணத்தை முதல்லே கொடுத்தாதான் நான் அங்கே கட்டி எடுக்கமுடியும் அது என்ன ரேட்டுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆகும்னால் எடுத்துக்கலாம் சரிம்மா ஆ சரிம்மா